எனக்கு மிகவும் பிடித்த பருவம் அப்படினா அது வந்து காலேஜ் டேஸ் தான் காலேஜ்ஜில் இருக்கும் போது குழந்தை பருவத்தில் இருந்து ஒரு சில முதிர்ச்சிகளையும் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு ஏ ஒரு லிமிட்டையும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிறதால பிடித்த பருவம் அப்படிங்கிறது குமர பருவம் அப்படினு நம்ம சொல்லலாம் அதிகமான மகிழ்ச்சிகளையும் அனுபவங்களையும் பெறக் கூடிய பருவம் அப்படினா அது அந்த காலேஜ் டேஸ் தான் அந்த குமர பருவம் தான்